எங்களோடய பார்த்தோன்னா கல்யாணம் நடக்கிறது கல்யாணம் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி எல்லாமே வந்து நடத்துவாங்க சர்ச்சுலையும் பார்த்தீங்னா அதே மாதிரி தான் கல்யாணங்கள் நடக்கும் இது நடக்கும் மசூதியில் வந்து போய் அது பிராத்தனை பண்றதுங்கும்போது வந்து எல்லா விதத்துலையுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிராத்தனை பண்ணுவாங்க எல்லா கோயில்லையும் அதே மாதிரி தான் இருக்குது